ஹலோ ஆமாங்க என் ஆ சரி உங்களுக்கு என்ன விதமான காய் வேணும்னு சொன்னிங்கனால் நான் வந்து தந்துடறோம் கத்திரிக்காய் இருக்குது இன்றைக்கி காலையில் தான் வெண்டக்காய் வந்துச்சு அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் இருக்கு பொடலங்காய் இருக்குது உருளைக் கெழங்கு இருக்குது வெங்காயமெலாம் இருக்குது எல்லா விதமான காய்கறிகளும் இருக்குது உங்களுக்கு என்ன காய் வேணும்னு சொன்னிங்கனால் அது எடுத்து மு எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஆ எத்தனை எத்தன கிலோனு சொல்லிட்றீங்க ஆ கத்திரிக்காய் வந்து கிலோ அறுபது ரூபாய் வருது வெண்டக்காய் வந்து கிலோ நாற்பது ரூபாய் வருது அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன காய் வேணும் பொடலங்காயும் கிலோ ஐம்பது ரூபா வருதுங்க ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ வேறு யாராவது உங்கள் பக்கத்தில் காய்கறி கேட்டால்கூட நீங்கள் சொல்லுங்கள் இங்கே எங்கள் கடையில் வந்து மலிவாகவே எல்லாமே பண்ணித்தரோம் ஆ சரி தேங்க்யூ